நான் டெய்லியும் மதியமே வந்து என்ன சமைப்பண்ணா சாதம் சாம்பார் ஒரு நாள் வந்து சாதம் சாம்பார் செய்வேன் ஒரு நாள் வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி ஒரு நாள் சிக்கன் பிரியாணி ஒரு நாள் வெஜ் பிரியாணி சாம்பார் ரசம் இதெல்லாம் மதிய உணவு செய்வேன் இரவு உணவு என்ன சமைக்கறதுன்னா ஒரு நாள் இட்லி தோ நைட் இட்லி ஒரு மறுநாள் வந்து தோசை அப்புறம் சப்பாத்தி அப்புறம் பூரி அப்புறம் பொங்கல் மேக்ஸிமம் எப்போயாவது ஒரு டைம் தான் பொங்கல் நைட்டில் செய்வோம் பொங்கல் வந்து நைட்டில் செஞ்சு சாப்பிட பிடிக்காததால் அதிகமாக வந்து இட்லி தோசை தான் நாங்கள் சாப்பிடுவோம் இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி இதெல்லாம் வந்து நைட்டில் செய்வோம் மதியத்தில் நாங்கள் எதுவேனாலும் செய்வோம் எதுவேன்னா செய்வோன்னா ஒயிட் ரைஸ் எல்லோ ரை எல்லோ மா பொங் மஞ்சத்தூள் போட்ட பொங்கல் அப்புரோ கீரை வகைகள் அப்புறம் வந்து கீரை குழம்பு கீரையை துவையல் செய்வோம் வெண்டக்காய் பொரியல் கோஸ் பொரியல் சாம்பார் ரசம் மோர் குழம்பு எனக்கு மோர் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து மோர் குழம்புனா நான் அடிக்கடி வச்சு செஞ்சு சாப்பிடனுன்னு நினைப்ப ஆனால் வந்து அதை வந்து செய்ய முடியாது அது சீக்கரம் முடியாது ஆனாலும் அவ்வளோவா வந்து மோர் குழம்புங்குறது செய்ய மாட்டன் எப்போயாவது ஒரு நாள் என்னிக் சமையலன்னைக்கி மோர் குழம்பு மேக்சிமம் மோர் குழம்பு செஞ்சு சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னான்னா பிரியாணி தான் பிடிக்கும் வாரத்தில் ஒரு நாள் வந்து மார்னிங் இல்லைனா ஈவ் மதியத்தில் பிரியாணி செஞ்சிருவோம் வெஜ் பிரியாணினா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு எனக்கு அது நல்லா இருந்துதுன்னா நல்லா ரெண்டு கப் மூணு கப் நாலு கப் கூட திம்பன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி எனக்கு பிடிச்ச ஃபுட்ன்னா என்னன்னு கேட்டால் பிரியாணி நைட் கூட எப்போயாவது ஒரு நாள் நைட் கூட அதையே செய்வோம் பிரியாணி நான் ரொம்ப பிடிக்கு அதிகமாக மேக்சிமம் சமைக்கிறது வந்து பிரியாணி செய்வன் பூரி செய்வன் பூரியும் பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு